பத்தம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்தம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு